சிறுவயதில் நீச்சல் குளங்களில் நீந்த நீந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்டு ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அப்பொழுது கிடைக்கவில்லை நாங்கள் பெரிய கிணற்றில் முட்டியை கட்டிக்கொண்டு கிணற்றில் இறங்கி நீச்சல் அடித்தது உண்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பெரிய நீச்சல் குளங்களில் குளிக்கவில்லை என்கின்ற தீராத ஆசை இருந்து கொண்டு தான் உள்ளது கிரிக்கெட்டில் அன்றைய தினம் பள்ளி பருவத்திலேயே விளையாடின அந்த ஸ்பின் பவுலிங் கிரிக்கெட் என்பது வாழ்நாளில் மறக்க முடியாததாய் இருக்கின்றது மலையேற்றம் என்றால் நாங்கள் தொலைக்காட்சியிலும் திரைப்படங்களிலும் மட்டுமே கண்டுள்ளோம் நேரில் பார்த்ததில்லை அதற்கான வாய்ப்புகளை தேடி கொண்டு இருக்கின்றோம்